ஹலோ சிட்டி சூப்பர் மார்க்கெட்டா ம் எங்களுக்கு கொஞ்சம் மளிகை பொருள்லாம் தேவைப்படுது நாங்கள் லிஸ்ட் கொடுத்தா நீங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுவிங்களா இல்லை அங்கே வரணுமா ஆன் ஓகே இ என்னோட பேர் வந்து கனிமொழி நாங்கள் வந்து இந்த மஞ்சக்குப்பம் இருக்குஇல்ல கடலூரில் ம் அங்கே இருக்கோம் இல்லை லிஸ்ட்டே சொல்லிவிடுறேன்

கோதுமை மாவு ரெண்டு கிலோ துவரம் பருப்பு ரெண்டு கிலோ சன்ஃப்ளவர் ஆயில் அஞ்சு லிட்டர் பியர்ஸ் சோப் அஞ்சு ஆன் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ரெண்டு பாட்டில் க்ரீன் கலர்

கம்ஃபோர்ட் கம்ஃபோர்ட் ரெண்டு பாட்டில் கொடுங்க ம் ம் மொத்த மொத்தம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அதுலே ஸ்னாக்ஸ்லாம் எதுவும் வேணாம் மொத்தம் எவ்வளோன்னு சொல்லுங்கள்

நாங்கள் வந்து இப்போ ஜிபே பண்ணிவிடவா ம் ஆனால் நான் பொருள் வந்ததுக்கப்புறம் தான் பண்ணுவேன்

ஓகே ஓகே

நான் ஓகே வந்து அந்த லிஸ்ட் கூட மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கால் கிலோ கடுகு ஜீரகம் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆமாம் ம் ஆன் ஓகே நாங்கள் இந்த ஊருக்கு இப்போ தான் வந்துருக்கோம் அதனால் நாங்கள் வந்து இனிமே இந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துடுறோம் நீங்கள் டெலிவரி பண்ணிவிடுங்க எப்போதுமே ஓகே ஓகே இன்னும் என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கீங்க வீட்டுக்கு தேவையானது அதாவது இந்த மாப் துடைப்பம் அந்த மாதிரி எதாவது இருக்கா

ம் ஓகே ஓகே ம் ஓகே ஓகே ம் சரி இப்பதிக்கு இதான் அவசரமாக தேவை இது மட்டும் நான் இப்போ வாங்கிக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் வாங்கிக்கிறேன் உங்கள்கிட்ட ம் ஓகே தேங்க் யூ